தொழில்நுட்பம் இப்போது டிஃப்ரெண்ட்டாக வர வர காலங்கள் மாற மாற ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்குது அதாவது இப்போ எங்கேயாவது நம்ம போகணும் அப்படின்னா ஒன்று ஏடிஎம் எடுத்துகிட்டு போகணும் இல்லைன்னா பணம் எடுத்துகிட்டு போகணும் இது ரெண்டையும் திருடுகிறதுக்கு திருடன் பின்னாடியே வந்துடுறான் அதனால நம்ம இப்போ இந்த பேடிஎம் சொல்லிட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் அதனால நம்ம எங்கே ஷாப்பிங் பண்ணிணாலும் இல்லை ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணுங்குற அவசியம் கிடையாது நம்ம டக்குனு ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுறோமா உடனே பேடிஎம் பண்ணிகிட்டு வந்துடலாம் ஒரு கொழந்தைக்கி எதாவது நம்ம வாங்கணும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னால் கூட அதுக்கு கூட திருடன் வரான் எப்போடா இது பண்ணிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதனால் இந்த இன்ட்ர்நெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிணது கிடையாது இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கறேன்